ஹலோ சுந்தரா டிராவல்ஸுங்களா எனக்கு இப்போது ஒரு நாலு நாளுக்கு கார் தேவைப்படு தேவைப்படுது புக் பண்ணணும் நீங்கள் கார் உங்கள்கிட்ட கார் அவைலபிளாக இருந்தால் எனக்கு சொல்லுங்க எனக்கு ஒரு அஞ்சு பேர் இல்லைன்னா ஒரு ஏழு பேர் அந்த மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக உக்காந்துட்டு போகிற மாதிரி ஒரு கார் வேணும் நாங்கள் வந்து எங்கள் சொந்த ஊருக்கு ஒரு விஷேட்டு விசேஷியத்துக்காக நாங்கள் போகிறோம் அங்கே போய்விட்டு எங்களோட பொங்கல் செலப்ரேஷனெலாம் முடிச்சிட்டு நாங்கள் ஒரு அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்டே பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு ரிட்டன் வரக்குள்ளே சென்னையில் இருக்க எங்கள் அத்தை வீட்டுக்கு போய்விட்டு அங்கே பீச்சி இன்னா அம்மா சமாதி அண்ணா சமாதி அப்புறம் எம்ஜிஆர் சமாதி இதெல்லாம் பார்த்துட்டு கடற்கரை இருக்கிற கடற்கரை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வருவோம் அது சேர்த்தா ஒரு நாலு நாள் ஆகும் அந்த மாதிரி ஒரு டிராவல்ஸ் இருந்தால் சொல்லுங்க எவ் அமௌண்ட் எவ்வளோன் சொல்லுங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் போகிற மாதிரி இருந்தால் அமௌண்ட் எவ்வளோ ஆகும் நாலு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும் ரிட்டர்ன் பிக்அப்க்கும் டிராவல்ஸ் வேணும் அமௌண்ட் எவ்வளோ ஆகுதுன் சொல்லுங்க அட்வான்ஸாக எவ்வளோ பே பண்ணணும் அதையும் சொல்லுங்க நாங்கள் பே பண்ணிடுறோம் இந்த மாதிரி கார் எதாவது அவைலபிளாக இருந்தால் இன்னும் ஒரு ஃபோர் டேஸ்க்குள்ளே எனக்கு சொல்லுங்க அதுக்குள்ளே சொல்லிவிடுங்க அவைலபிளாக இருந்தால் அட்வான்ஸ் எவ்வளோ புக் பண்ணணும் சொல்லிவிட்டிங்கன்னா நாங்கள் புக் பண்ணிவிடுவோம்